என்ன இல்லைண்ணே இப்போ வந்து இது காரில் வந்து பெட்ரோல் இல்லை டீசல் இல்லாதனால் ஏசி போட முடியாதுண்ணே அதனால் இது பெட்ரோல் கொஞ்சோம் கொஞ்சோம் பெட்ரோல் பங்க் இன்னும் ரெண்டு கிலோ மீட்டர் தானே டக்குனு போய் போட்டிருலாம்ண்ணே கொஞ்சோம் மன்னிச்சாருண்ணே கொஞ்சோம்

ஏ இல்லைண்ணே மறந்துட்டேண்ணே சாரிண்ணே அது முன்னாடி எப்போவும் போட்டு வச்சிருவேண்ணே அது இப்போ கொஞ்சோம் இது பெட்ரோல் கொஞ்சோம் டீசல் காலையில் எடுக்கிறதுனால கொஞ்சோம் மறந்துவிட்டேண்ணே சாரிண்ணே கொஞ்சோம் விண்டோ வேணால் திறந்து வச்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே கோபிச்சிக்காதிங்கண்ணே இல்லைண்ணே காசுக்காக இல்லண்ணே நான் அப்போ அப்போலாம் நினைக்க மாட்டேண்ணே கொஞ்சோம் மறந்துட்டேண்ணே அதனால பெட்ரோல் இப்போ வந்து பெட்ரோல் விற்கிற விலைவாசிக்கி அது இல்லாமல் பெட்ரோல் போட்டால் இது வந்து ஏசி ரொம்ப இழுக்குதுண்ணே பெட்ரோல் ஆகுதுதாண்ணே கொஞ்சம் டக்குனு குறஞ்சு போயிட்டு ம்ம் சாரிண்ணே ஆ ஆமாண்ணே இப்போ எப்படினா பெட்ரோல் பெட்ரோல் எவ்வளோ போடணுமோ அந்த அளவு ஏசியும் போட்டோம்னால் பெட்ரோல் டக்குன்னு குறையுண்ணே அதனால் தாண்ணே கொஞ்சோம் தெரியாமல் பார்க்க கொள்ளண்ணே போடாமல் விட்டேண்ணே கொஞ்சோம் விண்டோ வேணால் திறந்து வச்சுக்கோங்கண்ணே ப்ளீஸ்ண்ணே ஆ சரி சாரிண்ணே உங்களை உங்களை மாதிரி இருக்கிறதுனாலதாண்ணே இது கொஞ்சோம் எங்க ட்ரைவர்னால் கொஞ்சோம் இது பழக முடியுதுண்ணே சாரிண்ணே எனக்கு கூடுதலாக காசு தர வேணாண்ணே ப்ரோக்ராம் மட்டும் கொடுங்க நான் இப்போ அதுக்கே ரொம்ப நன்றிண்ணே ஆ சரிங்ண்ணே ரொம்ப நன்றிண்ணே இதுமாதிரி ஆளுங்க இறங்க ஏறினா கொஞ்சோம் நல்லாயிருக்குண்ணே ஏனால் சில பேர் குடிச்சிட்டு வந்து ஏறதுனால் ஏசி போடமாட்டேங்ககிற அது போடமாட்டேங்கிற கொஞ்சோம் சர் தகறாராக இது வாய்க்கு வந்ததுபோலலாம் திட்டுறா இது உங்களை மாதிரி ஆளுங்கள் கொஞ்சோம் நல்லா இருக்காங்கண்ணே ரொம்ப நன்றிண்ணே இது இது மாதிரி ஆளுங்களை தான் நாங்களும் எதிர்பாக்கிறோம் ஆனால் சில சில டைம் சில டைம் எல்லோரும் இதுமாதிரி இருக்க மாட்டாங்கண்ணே கொஞ்சோம் பேர் இதுமாதிரி வருவாங்கண்ணே அதனால் எங்களுக்கு கொஞ்சோம் சிரமமா இருக்கும் மறந்துட்டேண்ணே சாரிண்ணே இனிமே கரெக்ட் டைம் போட்டு வச்சுரண்ணே அது அது என்னனால் பெட்ரோல் டீசல் வந்து விற்கற விலைவாசிக்கி அதெலாம் இப்போ ஏசி எல்லாம் வ வரவங்கள் எல்லாம் இப்போ நல்லா டக்குனு இப்போ நல்லா ஹை குவாலிட்டியில் வைப்பா வெயில் தாங்க முடியலைப்பா அப்படினு சொல்கிறதுனால இது ஏசியை நல்லா கூலாக வைப்பா அப்படிங்குறாங்க அதனால் தாண்ணே பெட்ரோல் ரொம்ப தீர்ந்து போச்சுண்ணே அதனால் கொஞ்சோம் மன்னிச்சிருங்கண்ணே ஏண்ணே இல்லைண்ணே இது இன்னும் ஒரு ரெண்டு கிலோ மீட்டர் தாண்ணே வந்துரும்ண்ணே வந்தொடன்னே உங்களுக்கு போட்டு உங்களுக்கு ஏசி நல்லா போட்டு விடறேண்ணே சரிண்ணே ஆ சரிண்ணே ஆ பரவாயிலண்ணே பரவாயிலண்ணே ரொம்ப நன்றிண்ணே சரிண்ணே பெட்ரோல் பங்க் ஆ சரிங்கண்ணே ஆ சரி ரொம்ப நன்றிண்ணே